தமிழ்மொழிங்கிறது தாய்மொழி தாய்மொழிக்கு நிகர் வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா ஒன்றுமே இல்லை எப்படின்னா தமிழ்மொழி தெரிஞ்சுச்சின்னா அதை வந்துட்டு எப்போவுமே நம்மளை காப்பாற்றும் தமிழ் மொழியில் பொழச்சிக்கிலாம் வட்டார பேச்சு வழக்கு எப்படீன்னா வட்டார பேச்சு வழக்கில் வந்துட்டு ஹிந்தி மலையாளம் அதுபோன்றது இருக்கும் அந்த லேங்குவேஜும் நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டோம்னா வெளி மாநிலத்துக்கோ வேறு எங்கேயோ போனோம்னால் அது நமக்கு யூஸ் ஆகும் ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் கத்துக்கறதுங்குறது முக்கியம்